பழையப் பாடல்களுக்கும் புதியப் பாடல்களுக்கும் வித்தியாசம் கேட்டிருக்கீங்க நான் புதியப் பாடல்களைதான் விரும்பி கேட்டுக்கிட்டிருந்தேன் நான் வந்து இந்த தலைமுறை அப்படிங்குறதுனால புதியப் பாடல்களைதான் விரும்பி கேட்டுக்கிட்டிருந்தேன் ஆனால் வந்துட்டு கொஞ்ச நாட்களாக வந்து பழையப் பாடல்களில் நிறையா கருத்துக்கள் அப்றம் நிறையா அர்த்தங்கள் இருக்கிறதா நான் உணர்கிறேன் அப்பா சொல்லுவார் பழையப் பாடல்களெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த காலத்தில் என்னப் பாடல்கள் வருது எல்லாமே வெறும் குத்துப்பாட்டாக தான் இருக்குது அப்படின்னு அது எனக்கு அப்போ புரியலை இப்போ வந்துட்டு புதியப் பாடல்களை விட பழையப் பாடல்களில் நிறையா அர்த்தமும் கருத்தும் இருக்கிறதா வந்து நான் உணர்கிறேன் பழையப் பாடல்கள் ரொம்பவே வந்து எனக்கு பிடிச்சிருக்கு புதுசை விடவே பழசு ரொம்ப அருமையாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக

நிறையா பாடல்கள் சொல்லலாம் சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் வந்து நான் ரெண்டையுமே விரும்பி கேட்பேன் ரெண்டுமே எனக்கு பிடிக்கும் ஆனால் பழசை விட புதுசு கொஞ்சம் அந்த அர்த்தங்கள்லாம் கம்மியாக என்னமோ இருக்கணுமே அப்படின் குத்துப்பாடல்கள் மாதிரி இருக்கிறதா தான் நான் உணர்கிறேன் பழசில் கொஞ்சம் கருத்துக்கள் அதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின் வந்து எனக்கு தோணியிருக்கு தனிப்பட்ட முறையில் அது வந்து நம்ம சொல்லலாம்